சர்ஃபிங் செய்யணும்னா நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் உடல் எடையயை குறைக்கணும் யோகா தியானம் அந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் செய்யணும் கடல் அலையை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம ஒரே சீரமைப்பாக நம்ம கைகளை வந்து வீசின் சர்ஃபிங் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தீய பழக்கமான புகை பிடித்தல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான பழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை இருக்கக்கூடாது அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ஃபிங் செய்யறதுல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும் அதற்கான தேவைகளான உடற்பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டோம்னா ரொம்ப ரொம்ப மிகவும் நல்லது வாக்கிங் நடக்கறது ஜம்பிங் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டியுவான விஷயம் ஸ் சர்ஃபிங் செய்கிறத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மூச்சு பயிற்சி எடுக்கறதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சில்லாம் எடுக்கறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாங் சர்ஃபிங் பண்ணலாம் கொஞ்சம் உடலை கட்டுக்கோப்பாக வச்சிக்கோங்க